இப்போ வந்து பொழுதுபோக்கு எப்படி மாறிட்டுனா மக்கள் எல்லாருமே வந்து மொபைல் தான் ஃபோன்னு ஃபோனில் எப்போ ஃபோன்னு ஆன்ட்ராய்டு எல்லாம் வந்துதோ அதுக்கு அப்புறம் மக்கள் வந்து பொழுதுபோக்கா எல்லாம் ஒன்னாக சேர்ந்து பாடி ஆடிய காலங்கள் போய் ஃபோன்லையே எல்லாம் வந்துவிட்டு ஃபோன்லையே வீடியோ கேம் விளாடுறது வீடியோ பார்க்குறது டான்ஸு வீடியோ எல்லாமே மொபைல்லையே கழிச்சிட்றாங்க மொபைல் மட்டும் இல்லாமல் டிவி வெளிலையே வர்றது இல்லை குலந்தைங்களா இருக்கட்டும் சிறிய பெரிய பேரெண்ட்ஸு மக்கள் எல்லாருமே டிவி இருந்தாலும் போதும் பொழுதேன்னைக்கும் டிவியில வீடியோ நாடகம் பார்க்குறது அப்புறம் வந்து டான்ஸு படம் பார்க்குறதுலேயே அவங்க பொழுதுபோக்கெல்லாம் வந்து எல்லாம் மென்ட்டலையே எல்லாம் பண்ணிர்றாங்க ஃபிசிக்கலாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இது மாதிரி எல்லாம் இல்லவே கிடையாது டிவி இதல்லாம் டிவி கணினி இதெல்லாம் செல்லு மொபைலு இதெல்லாம் வந்த பிறகு ரொம்ப மக்கள் மாறிவிட்டாங்க இதை நினச்சி ரொம்ப மனசு வந்து கஸ்டமாக தான் இருக்கு மக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக ஆடிப்பாடி விளாண்டா தான் எல்லாரோடையும் சொந்தங்கள் ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக நம்ப உடம்பு ரீதியாகவும் நல்லா இருக்க முடியும் நல்லா ஒரு டான்ஸ் ஆடுறப்ப நமக்கு ஒரு அது எக்ஸசைஸாக இருக்கும் கை கால் வலி இருக்காது மென்டலி நமக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இருக்காது ஜாலியாகவும் எல்லாரும் பேசி சொந்தங்கள் எல்லாம் பேசி ஆடிப்பாடி விளாடம் போது அது ஒரு ஜாலி எப்போதும் அப்படி இருக்க மாட்டோம் எப்பையாச்சும் இருக்குறப்போ எந்த ஒரு மனசில் கவலைகள் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது நல்லா ஜாலியாக போய்ட்டுருக்கும் என்ன ஒன்று இந்த டிவி மொபைலு கணினி எல்லாம் வராமல் இருந்தால் வீடியோ கேமு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் பசங்களும் சரி பெண்களும் சரி அதில் மூழ்காம வெளியில ஃபிசிக்கலாக நிறைய விளாடலாம் வெளில ஒரு கிரௌண்ட் இருந்தால் செட்டில் விளாடலாம் வாலிபால் விளாடலாம் கபடி விளாடலாம் அது மட்டும் இல்லாமல் சிலம்பம் இது மாதிரி போன்ற நிறைய விளையாட்டுகள் நிறை ய இருக்கு இதெல்லாம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் விட்டுட்டு பொழுதேன்னைக்கும் ஒரு பொழுதுபோக்கா டிவி பார்க்குறது கணினி பார்க்குறது செல்லு பார்க்குறது இதே மாதிரி இருக்கு நல்லா பொழுதுபோக்கா மாறினா வருங்காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வயதாகும்ல இப்போ உள்ளவங்கெல்லாம் பாருங்கள் இன்னமும் ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு வரலாம் உயிர் வாழ்றோம் நம்பல்லாம் இருக்கிறோமா இருக்க மாட்டோமா எப்போ இருப்போம்னே தெரியாமல் போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நட மாடாமல் வீட்டுக்குள்ளையே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அதுலையே கேம் விளாடிக்கிட்டு ரொம்ப கஸ்டம் இப்போ உள்ள குழந்தைகள் மக்கள் அப்போ உள்ள உணவு முறைகளும் சரி அப்போ உள்ள விளையாட்டுகள் சரி உடல் ரீதியாக அப்படி உலச்சாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உலச்சு வேர்வை சிந்தி அவ்வளோ ஃபிசிக்கலாக அவ்வளோ ஃபிட்னஸாக இருந்தாங்க இப்போ உள்ள மக்கள் எல்லாம் சொல்லுறதுக்கே எதுவும் இல்லை ரொம்ப கஷ்டம் நம்ப உணவு முறைகள் சரி நம்ப எப்போ உயிர் வாழ்வோம் எப்போ நம்மளை விட்டு உயிர் போகும்னே தெரியாது அந்தளவுக்கு ஆயிட்டு நம்ப ஒன்று வந்து நான் மென்டலி வந்து நம்ப எதுவுமே ஒரு இது ஃப்ரெஷராக ஆக்கிக்க கூடாது அது ஒரு இதாக ஆக்கிக்கக் கூடாது ஃபிசிக்கலி வந்து நம்ப நல்ல ஒரு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதை மாதிரி உணவு முறைகள்லையும் நல்லா உணவு முறைகள் எடுத்துக்கணும்